ஊரக வேலைவாய்ப்பு பஞ்சாயத்து வேலையின் சொல்லி சொல்லுவாங்க அந்த இதுக்கு வந்து கிராமங்கள்ல வந்து போயிடுறாங்க அவங்க போறதனால் பார்த்தீங்கன்னா விவசாயங்களுக்கு ஆளுன்றதே கிடைக்க மாட்டிக்கி இதில் வந்து ஒரு இரநூத்தம்பதுருவா விவசாயத்துக்கு வந்து கொடுக்கறாங்க அதாவது களை வெட்டுறதுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பதுருபா கொடுக்கறாங்க அதையும் அந்த பஞ்சாயத்து வேலையிலியும் அதே இரநூத்தம்பதுருவா கொடுக்கறாங்க ஆனால் அந்த பஞ்சாயத்து வேலைக்கு போகணும் போறாங்க அப்படின்றது வந்து அதை வந்து ஒரு விவசாயத்துக்கு கூட ஒரு களை வெட்ட கூட கூப்பிட்டுக்கலாம் அந்த இதுக்கு வந்து இவங்க ஒரு இரநூத்தம்பதுருபா கொடுத்தாலும் அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துனால் ஆளுகளை வந்து பயன்படுத்துனால் நல்லாயிருக்குன்னும் என்னோடய கருத்து